திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஒரு மாநகராட்சி ஆறு நகராட்சி பதினஞ்சு பேரூராட்சி ஒன்பது தாலுகா இருக்குது வருவாய்த்துறை கோ வருவாய் கோட்டாட்சி கோட்டாட்சித்துறை வந்து தாராபுரத்தில் இருக்குது இங்கே வந்து நாங்கள் இருக்கிற பல்லடம் பகுதியை சேர்ந்தவர் வந்து எம்எஸ்எம் ஆனந்த் அவர் தான் வந்து எம்எல்ஏ அவர் வந்து ஆத் அதிமுக கட்சியை சேர்ந்தவரு ஏடிஎம்கே கட்சி அவங்க வந்து அவர்களோட பணி வந்து நல்லா செய்கிறாங்க ஏழை மக்களுக்கு எப்போ போனாலும் வந்தால் அவங்க வந்து அவங்க கேட்கற எல்லா விதமான பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் க கரெக்டாக பார்த்துக்கறாரு அப்புறம் எம்எஸ்எம் ஆனந்த் வந்து தொகுதியில் வந்து எல்லாம் மக்களையும் ஒரே மாதிரியாக அவர் பார்க்கறாரு அவங்க வந்து எல்லாம் அதாவது மக்களுக்கு தேவையான எல்லாம் அடிப்படையான வசதிகளை வந்து செஞ்சு தந்துகிட்ருக்காரு